ஹலோ ட்ராவல்ஸுங்களா நாங்கள் திருப்பதி அடுத்தவாரம் போகலன்னு இருக்கிறங்க கார் அனுப்ப முடியுங்களா ஒரு ஆறு பேரு போகிற மாதிரி அனுப்ப முடியுங்களா சரிங்கய்யா அப்படி இல்லைனா ஒரு நான் ரெண்டு பேரு வராத மாதிரி இருக்குது நாலு பேரு போகிற மாதிரி ரெடி பண்ணுங்க எவ்வளோங்க நாலாயிறங்களா என்னங்கய்யா இவ்வளோ விலை இப்போ சொல்கிறிங்க சரிங்கய்யா எதாது ஒன்று பேசிக்கலாம் சரி உங்கள் நம்பரை இதில் அனுப்பிவுடுங்க ஃபோனில் எங்கள் பையன்கிட்ட சொல்கிறேன் அட்ரஸ் இந்த மாதிரின்னா காலையில் வந்துருங்க நேரமாக போகலாம் சரிங்க